இப்போ உலகமே நல்லா வளர்ச்சி அடஞ்சிட்டு தான் இருக்குது எங்கேயுமே உலகம் வளர்ந் வளராமல் இன்னும் பின்னோக்கி போது அப்டினு இல்லை ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு கணமும் உ ஏதாவது ஒன்று புதிய புதிய மாற்றங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்டினு சொல்கிறாங்க இதை தான் வந்து இந்துக்களோடைய புனித நூலான அந்த இந்துவோடைய புகு புனித நூலில் மகாபாரத்தில் என்ன சொல்லிருக்காங்கனால் மாற்றம் ஒன்றே மாறாமல் இருப்பது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து சொல்லுவார் ஸோ அதுபோல நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே தான் இருப்போம் அதேபோல உலகமும் வளர்ச்சி அடஞ்சிக்கிட்டு தான் இருக்குது அதுவும் இந்த கடைன் கடைசி ஒரு ஐம்பது வருட ஒரு வளர்ச்சியானது ரொம்ப பிரமிக்கக்கூடிய ஒரு வளர்ச்சியாக இருக்குது இன்னும் ஒரு இருபது முப்பது வருடங்களில் இன்னும் இதோட வளர்ச்சி பலம் பல மடங்காக இருக்கும் அப்டினு சொல்கிறாங்க இந்த வளர்ச்சின்றது ந அனைத்தையும் உள்ளடிங்கியது தான் மக்கள் தொகையிலியும் சரி கரெக்டாக இரண்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வாக்கில் ஆறுநூறு கோடி இருந்த மக்கள் இப்போ எண்நூத்தம்பது கோடி மாறிட்டாங்க ஸோ மக்கள் தொகை அதீத வளர்ச்சி அப்போதைக்கு ஒரு நார்மல் பக்கத்தில் இருக்குறவங்கள்ட்டையும் கமுனிகேஷன் பண்ணமுடியாத ஒரு ஊரில் இருந்து பக்கத்து ஊருக்கு கமுனிகேஷன் பண்ணுறதுக்கே ஒரு ல தபால் மூலமா பண்ணிட்டுருந்தாங்க இப்போ நம்ம வாட்ஸப்பு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ் டூ ஃபேஸ் வீடியோ அப்படின்ற அந்த ஆன்லைன் டெக்னாலஜிலாம் நம்ம யூஸ் பண்ண ஆரமிச்சிட்டோம் ஃபாரினில் இருக்குறவங்கள்ட்டே நம்ம ரெண்டு நு ஒரு செகண்ட்டில் பேசுகிற அளவுக்கு நம்ம வளர்ந்துட்டோம் அடுத்து கமுனிகேஷன் பயங்கரமாக இருக்குது அடுத்தது தொழில்நுட்பங்கள் விளையாட்டில் யூஸ் பண்ணுற தொழில்நுட்பங்கள்லாம் அடுத்த ஒரு சில மாதங்களில் கிராமங்களுக்கு வந்துருது நம்மளோ இங்கே விளையிற காய்கறிகள்லாம் வெளிநாடு அனைத்து நாடுகளுக்கும் செய்கிற செல்லுது தானியங்கள் விளைச்சல் இவை அனைத்துமே மற்ற நாட்டுக்கு ட்ரான்ஸ்போர்ட்டு ஸோ இப்போ இங்கேருந்து அமெரிக்கா போகணும்னா ஒரு காலத்தில் கப்பலில் போவாங்க ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் ஆகும் இப்போ ஜஸ்ட் ஒரு அமெரிக்கா போகணுன்னா ஒரு ட்வொல் ஹார்ஸ் ஃப்லைட்டில் போய் சேர்ந்துட்லாம் காலையில் கிளம்புனோன்னா நைட்டு வந்துடலாம் நைட் கிளம்புனோன்னா காலைல போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சி உலகம் சுருங்கிடுச்சி உலகத்தோட வளர்ச்சினால் இந்த டெக்னாலஜியோடைய வளர்ச்சினால உலகம் சுருங்கி போயிடுச்சி அப்டினு தான் நம்ம சொல்லலாம் என்ன தான் வளர்ச்சி அடஞ்சாலும் நம்ம இயற்கைய மீறி நம்மளால் எதுவும் பண்ண முடியாது இயற்கையை அழிச்சுட்டு வளர்ற ஒரு வளர்ச்சி ஒரு தேவை இல்லாத வளர்ச்சின் தான் நம்ம சொல்லணும் இந்த அதீத வளர்ச்சினால் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சினாலையும் ஃபேக்ட்ரியோடைய நம்பர்ஸ் அதிகமாவறதுனாலையும் அதாவது தொழில்நுட் ஃபேக்ட்ரிஸ் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுறதுனாலையும் சுற்றுப்புற சூழல் அதிகமாக பாதிப்படைகிறது அதனால பசுமை இல்லை விளைவு அப்டினு சொல்லக்கூடிய கார்பன்டை ஆக்ஸைட் அதிகமாக அதிகமாகி பூமியோடைய டெம்ப்ரேச்சர் வந்து அதிகமாக ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது பூமியோட டெம்ப்ரேச்சர் ஒரு டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸானாவே இமயமலை இதுபோன்ற ஒரு மலைப்பிரதேசங்களில் இருக்கிற பனிக்கட்டிகள் உருக ஆரமிச்சி அது நீராக மாதிரி அந்த நீர் கடல்ல கலக்கும்போது கடல் நீரு நீரோடைய நீர்மட்டம் உயர்ந்து குட்டி குட்டியா இருக்கிற தீவுகள்லாம் அழிஞ்சி போகிறதுக்கு முதல் வாய்ப்பு அதிகமாக இருக்கு இப்போ இருக்கிற இந்த வெப்ப வெளியீடு அதிகமாக இதேபோல அதிகமா இருந்துதுனா கார்பன்டை ஆக்ஸைடோடைய வெளியீடு அதிகமாயிட்டே இருந்துதுன்னால் இன்னும் பத்து வருடங்களில் கிட்டத்தட்ட ஒரு அறுபது தீவுகள் காணாமல் போயிடும் அப்டினு சொல்கிறாங்க சேட்டிஸிக்ஸில் ஸோ இதனால் அதீத தொழில்வளர்ச்சி ரொம்ப ஆபத்த விளைவிக்கிது அதனால் கார்பன்டை ஆக்ஸைடு இல்லாமல் சிஓடூ வாயு எமிஷன ரொம்ப கம்மி பண்ணி ஈத்தேன் வாயுவோடைய வாயு இதெலாம் கம்மி பண்ணி சு சுற்றுப்புறல் வாய்ந்த ஒரு பசுமை வாய்ந்த ஒரு சூழ்நிலை உருவாக்கிறதுக்கு நம்ம அனைவரும் பாடுபடணும்னு சொல்லி முடிச்சிக்கிறேன் நன்றி வணக்கம்